மக்கள் வாழ்க்கையில் சமூகங்களத்திலேயும் பைக்கிங் வந்து எப்படி எப்படிலாம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா வேகமா வண்டி ஓட்டுறது அதுவும் இல்லாமல் அப்புறம் வந்து போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் போகிறது ஹெல்மெட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான உடைகளை இது பண்ணுறது அப்புறம் நம்ம வி நம்ம எடைக்கு தேவை தேவையில்லாத வேலை வேற எந்த அளவுக்கு பைக்லாம் யூஸ் பண் சூஸ் பண்ணுறது அது மாதிரி விஷயங்களால் நம்மளுக்கு வந்து அது மாதிரி ஆகுது அப்புறம் எதெதுன்னா போக்குவரத்து விதி அப்போ எதையுமே மீறுவாங்க ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்து ஏறாமல் அதுக்கப்புறம் வந்து இப்போ பள்ளி குறியீடு போட்டுருப்பாங்க அந்த இடத்துல நம்ம ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டோம் அது மாதிரி நம்ம கவனத்தை வச்சு நம்ம ஒழுங்கா ஓட்டணும் அப்புறம் வந்து எந்த அளவுக்கு குறியீடு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு ஓட்டணும் அப்புறம் அதுவும் இல்லாமல் பைக்கிங் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க வந்து அதை நிறையவே தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்க என்ன பண்ணணும் ட்ராவலிங் ட்ராவலிங் வந்து எல்லா இடத்தையும் நம்ம தனிமையா சுத்திப்பாக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அதில் நம்மளுக்கு நேர்மறையா என்னனெல்லாம் நடக்குதுன்னா இது மாதிரி நம்ம எதையுமே இந்த இடத்த போக்கூடாது அப்படின்ற இடத்த வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் நம்மளுக்கு ஃபுல்லாவே என்ஜாய் மூடுல இருக்கிறதால அதை கவனிக்க மாட்டோம் அதை கவனிக்காமல் போகிறதால நம்மளுக்கு நம்ம பெரிய பெரிய பிரச்சின இருக்குது அதை யோசிக்க மாட்டோம் நம்ம வந்து ஜாலி மூடுல இது ஃபன் அப்படினு நினைக்கறத மட்டும் யோசித்து எல்லாத்தையும் செய்கிறதால தான் நம்மளுக்கு வந்து தாக்கலாம் ஏற்படுது